ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார் ஹலோ எனக்கு ஒரு மேரேஜ் ஒன்று அதுக்கு உங்க இதில் கடையில் வந்து எல்லா ரேட் கம்மியாயிருக்குன்னு சொன்னாங்க

புரியலிங்க ஒரு ஆப்பிளு ஆப்பிளு ஒரு ஒரு மூட்டை வேணும் ஆப்பிள் ஒரு பாக்ஸ்ஸு அதுக்கப்புறோம் ஆரஞ்சியும் அது அது ஒரு பாக்ஸ் வேணும் கொய்யா கொய்யா உங்கள் உங்கள் பஜாரில் வந்து ரே கொஞ்சம் ரேட் கம்மியாருக்குன்னு சொன்னாங்க என்னாங்க என்ன இது ஆப்பிள் பழம் பாக்ஸ்ஸு எவ்வளோங்க மூவாயிரத்து முந்நூறா எல்லா ரேட்டு கம்மியாயிருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் என்னங்க இவ்வளோ ரேட்டு சொல்கிறிங்க ம் ஆ அப்படிங்ளா ம் இன்னும் வேறு கொய்யாக்கா பழம் எவ்வளோ வருது

எட்டாயர்ரூபா வருதுங்களா ம் போனவாட்டி தான் எங்கள் எங்கள் மச்சான் ஃபங்க்ஷன்னு நடந்துங்க ஆய்ரரூவா தான் சொன்னாங்க பாக்ஸ்ஸு கொய்யாக்கா பழம் நீங்கள் ம் சரி வரங்க இருங்க நாளைக்கு காலையில ஒரு பத்து மணிக்கு வந்துர்ரங்க ம் அதான் எல்லாம் பேக் பண்ணி வச்சுரிங்களா லிஸ்ட்டு போட்டு அமிசுர்றன் நான் ம் சரிங்க ம்